நாங்கள் பொதுவாக ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை வச்சுட்ருக்கோம் ஆட்டுப்பண்ணை எப்படி பண்ணுவோம்னா ஒரு நாலு ஆடு வாங்கி அதுக்கு தேவையான பொருட்கள் புல்லு தீவனங்கள்லாம் வாங்கி வச்சு டெய்லி மெயின்ட்டனன் வந்து கரெக்டாக பண்ணுவோம் அதுக்கு தேவையான தண்ணி அதுக்கு தேவையான தங்கும் இடம் அது சுத்திகரிக்கப்படுறதெல்லாம் டெய்லி அன்றாடம் கூட்டி வாரி அதை கரெக்டாக அது கூட்டுகின்றம் போது அத கரெக்டா பராமரித்து அது ஒரு ஒரு ஆடு வாங்கினா ரெண்டு குட்டி போடும் ஒரு சில ஆடு மூணு குட்டி போடும் அந்த குட்டிகளை வளர்த்து திரும்ப விற்க ஆரம்பிக்குவோம் அதை மாதிரி கோழி கோழி வந்து இப்போ ஒரு கோழி வாங்குனோன்னா இப்போ குஞ்சாவே வாங்கிடுவோம் குஞ்சா வாங்கினா அது வெயிட் வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் இருக்கும் அது வளரும்போது என்னாவுன்னா மூணு கேஜி நாலு கிலோ மூணு கிலோ நாலு கிலோவாக மாறிடும் அதுக்கான வெலைலாம் வந்து இது அதிகமாக இருக்கும் லாபங்களும் அதிகமாக இருக்கும் அதை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவோன்னா அதுக்குனு தனியா ஒரு கொட்டாய் கொட்டாய் அமைத்து ஆடுனா ஆடுக்கு தனியான ஒரு கொட்டாய் மாடுனா மாடுக்கு தனியான கொட்டாய் அதுமாதிரி கோழினா கோழிக்கு தனியான அந்த கொட்டாய் அந்த கொட்டாயை வந்து ஃபுல்லாக மணல் கொட்டி ஈரப்பதம் அதிகமாக இல்லாத அளவுக்கு ஈரப்பதம்லாம் அதிகமாக இருக்கக்கூடாது வெயில் நாள்லேயும் அதிகமாக பாதிப்பு இல்லாத அளவுக்கு அதை கரெக்டாக பராமரிப்பு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அதுக்கு தீவனம் மருத்துவச்செலவு எல்லாமே பண்ணி அதை வந்து சிறப்பாக வளர்த்து பண்ணிடுவோம் பண்ணுறதால நிறையா வருமானம் வரும் நிறையா வருமானம் வரதால் பண்ணை வளர்ச்சின்றது நாளுக்கு நாள் பெருகிட்டு வந்துட்டுருக்கு பண்ணையோடய வருமானம் பொறுத்த வரைக்கும் அன்றாடம் வேலைக்கு போகிறவங்களோட வருமானத்தை விட அதிகமாக வரும் ஏன்னால் அது பராமரிப்பு தான் அது பராமரிப்பு இருந்ததுனா எல்லா எல்லா இதோடய எல்லா பிஸ்னஸுகள் இதோடய ஆடு மாடு பண்ணைகளில் அதிக லாபம் ஈட்டலாம்